இப்போ சந்தைக்கு போயிட்டு ஒரு கன்னுக்குட்டி புடிச்சிட்டு வரோம் அந்த கன்னுக்குட்டியை புடிச்சிட்டு வந்து அதை வளர்த்து அதுக்கு தேவையான தீனி எல்லாம் போட்டு புல்லு வைக்க அது மாதிரி போட்டு அது நல்லா வளர்த்துட்டு வரோம் வளர்த்துட்டு வந்து அது கொஞ்சம் பெரிய மாடாக ஆனால் பார்த்தா அது கன்னு போட்ட அப்போ தான் கன்னு போடும் கன்னு போட்ட அப்போ தான் அதோடய பாலை எடுத்து ஸ்டோரில் ஊற்றி விற்கிறோம் அடுத்து வந்து அதை நல்லா வளர்த்துட்டு வரோம் அந்த மாடுமே அந்த குட்டி கன்னுமே கொஞ்சம் பெருசாயிடும் பெருசா வளந்துச்சுன்னா இந்த மாட்டுக்கு உடம்பு சரி இல்லாத சூழ்நிலையிலையோ இல்லை எதோ ஒரு இயற்கை சூழ்நிலையிலோ அது இறந்துருச்சின்னா அதோடய தோலை எடுத்து பதப்படுத்துகிறோம் நல்லா பதப்படுத்தி அதை நல்லா உலர வச்சு எல்லாம் பண்ண பார்த்தா அது நம்மளுக்கு தேவையான செப்பல் செய்யலாம் பேகு ஹாண்ட்பேகு ச்சே பறை பறை மேளம் இருக்குது இல்லைங்களா அது செய்யலாம் இன்னும் தேவையான திங்க்ஸ் தோல் பொருகள் எல்லாம் செய்யலாம் அப்போ அது நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு மாடு நம்மளுக்கு இருக்கும் போதும் பால் தந்து எல்லாம் இறைச்சி தா பால் தருது பால்லேருந்து வெண்ணெய் நெய் எல்லாம் எடுக்கிறோம் அது இறந்த பிறகும் அதோடய தோலை வச்சு நம்ம வந்து தேவையான பொருட்கள் செஞ்சுக்கிறோம் ஒரு மாடு வந்து நம்மளுக்கு இருந்தும் உதவி பண்ணுது இறந்தும் உதவி பண்ணுது